இப்போ சமையல்ன்னு வந்துசுன்னா வந்து பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை பெண்களும் சமைக்கலாம் ஆண்களும் சமைக்கலாம் அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தா கண்டிப்பாக அதை செய்வாங்க பெண்கள் மட்டுந்தான் செய்யணும்ன்னு ஒன்றும் ரூல்ஸ்லாம் இல்லை பாய்ஸ்சும் செய்றாங்க சில வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா எங்கள் அப்பாக்கும் சமைக்க தெரியும் எங்கள் அம்மாக்கும் சமைக்க தெரியும் நானும் சமைப்பேன் எங்கள் அக்காவும் சமைப்பாங்க ஸோ வந்து எங்கள் மாமா கூட வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சியிருக்காங்க அவங்களும் நல்லா சமைப்பாங்க ஸோ பாய்ஸ்சும் சமைக்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருமே சமைப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா எக்ஸாம்பிள் பார்த்தோனா இப்போ வந்து சில பாய்ஸ்லாம் வந்து வெள் எங்கேயாவுது அவங்க ஊர் ஊரில் இருந்து விட்டு வெளிள வந்து தங்கி ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா படிப்பாங்க அப்போ அவங்களும் குரூப்பாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு கிளம்பி தான் போறாங்க ஸோ அதை கூட எக்ஸாம்புள்லாம் எடுத்துக்கலாம் பாய்ஸ்சும் சமைக்கிறாங்க கேர்ல்ஸ்சும் சமைக்கிறாங்கன்னு இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ரெண்டு பேருமே சமைப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தா கண்டிப்பாக சமைப்பாங்க தெரியலன்னா கற்றுக்குட்டு பண்ணுவாங்க ஆனால் எப்போவுமே கேர்ல்ஸ் சமைக்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ரியலாக வந்து கேர்ல்ஸ்சும் நல்லா சமைப்பாங்க பாய்ஸ்சும் நல்லா சமைப்பாங்கள்ல ஸோ இதமாதிரி பார்த்தினா ஒரு ஆர்ட்ரு கல்யாண ஆர்ட்ரு இதலான் வந்து பாய்ஸ் தான் மோஸ்ட்லி சமைப்பாங்க ஸோ அதெலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பாய்ஸ்சும் சமைப்பாங்க கேர்ல்ஸ்சும் சமைப்பாங்க